இப்போது சமையல் பத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி சமைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற அதுக்கேற்ற பத்திரங்கள் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இப்போது சமைக்க சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னால் அதுக்குத் தேவையான பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த சாப்பாடை வந்து பரிமாறதுக்குத் தேவையான கரண்டிகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் அந்த சாப்பாடுலேருந்து தண்ணியை வடிகட்டுகிறதுக்குத் தேவையான அந்த வடிகட்டியை வந்து பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் குழம்பு செய்கிறோம் அப்படின்னால் குழம்புக்குத் தேவையான பாத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாணலிலாம் சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து எந்த எந்தவித குழம்பா இருந்தாலும் வைப்பாங்க சம்டைம்ஸ் வந்து நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னால் அதுக்குத் தேவையான அந்த பருப்புகளை வந்து வேக வைக்கிறதுக்கு நம்ம சம்டைம்ஸில் வந்து குக்கர் யூஸ் பண்ணலாம் ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்றதால் சீக்கிரமாகவே வந்து வேலை முடியும் குக்கரில் வந்து அதுக்குத் தேவையானது தக்காளி வெங்காயமெலாம் போட்டு அதை வேக வச்சு அதை வந்து வாணலியில் வந்து சமைக்கலாம் ஸோ அந்த பாத்திரமும் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த குழம்ப வந்து பரிமாறதுக்குத் தேவையான குழம்பு கரண்டிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ டிஃபன் ஐட்டமெலாம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்பாத்தி தோசை இதெல்லாம் செய்றோம்னால் அதுக்குத் தேவையான அந்த தோசைக்கல் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ இட்லி செய்கிறோம் அப்படின்னால் இட்லிக்கு வந்து அந்த இட்லி பாத்திரம் இருக்கும் அதில் வந்து நம்ம மாவை ஊற்றி அதில் இட்லி வந்து வேக வச்சு சாப்பிடுறோம் இப்போ தோசை செய்கிறோம் அப்படின்னால் அதுக்குத் தோசைக்குத் தனியாகக் கரண்டி இருக்கும் சப்பாத்தி செய்கிறோம்னா சப்பாத்திக்குத் தனியாகக் கரண்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இல்லை வேறு எதாச்சும் மினி ஐட்டம்ஸ் எதனா செய்கிறோம் இப்போ ஸ்வீட் செய்கிறோம் அப்படின்னால் அதுக்குத் தேவையான பாத்திரங்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த நம்ம சமைச்ச சாதம் எல்லாமே வந்து ஆறிப்போகாமல் சூடாகவே இருக்கணும் அப்படின்றத்துக்காக தான் நம்ம வந்து ஹாட்பாக்ஸ்னு சொல்லிவிட்டு அதை ஒரு பாத்திரமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ ஏதாச்சும் ஜுஸு இல்லை வந்து ட்ரிங்கிங் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னால் அதுக்குத் தேவையான பாட்டில்ஸ் இல்லை கேன்ஸ் அதலாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இது தான் வந்து மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் பாத்திரங்கள்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் கட்லரிஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை வந்து நம்ம பரிமாறதுக்குத் தேவையான கரண்டிகளை தான் வந்து நம்ம கட்லரினு சொல்கிறோம் ஸோ இப்போ காய்கறி வெட்டப் போகிறோம் அப்படின்னால் அதுக்குத் தேவையான நைஃப்ஸ் இல்லைன்னா வந்து இந்தப் பெரிய பெரிய காய்கறிகள் இருக்குது இல்லை வந்து நான்வெஜ் வந்து சமைக்கிறோம் அதை எப்படி கட் பண்ணுறதுக்குத் தேவையான பாத்திரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னால் அரிவாமணை இல்லைன்னா வந்து பெரிய நைஃப்பு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த காய்கறிகளை கட் பண்ணி நம்ம வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரங்களும் கட்லரிஸ்னு சொல்லிட்டு சொல்